இப்போ கல்வி வேலைவாய்ப்புத் திட்டத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னால் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து எல்லாேருமே அட்டன் பண்ணி ஆகி பாஸ் ஆகுனால் தான் வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்னு இருக்குது அப்புறம் டிஆர்பி பிஜிடிஆர்பின்னு இருக்குது நெட்டு செட்டு டெட்டு அப்படின்னு எக்ஸாமெலாம் நிறையா இருக்குது அங்கே எல்லாம் எக்ஸாமுக்கு வந்து படித்தவுங்க எல்லாேருமே படித்து அதுக்குத் தனியாக படித்து எக்ஸாம் எழுதுனா வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் இப்போ அரசாங்கத்திலே டிபி டிஎன்பிசிக்கே இப்போ வந்து வேக்கன்ஸி விட்ருக்காங்க இப்போ எக்ஸாம் வர்றப் போகுது அதுக்குவே அதில் உள்ள இளைஞர்கள் வந்து படித்து அதில் உள்ள கரெக்டான கட் ஆஃப் மார்க்கை பாஸ் பண்ணிணாலுமே நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்க மாட்டுறாங்க அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாதனால் தானே கொடுக்க மாட்டுறாங்க அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு அந்தந்த இயரில் பாஸ் பண்ணுறவுங்க அனைவரையுமே அந்தந்த ஒரு ஜாப்புக்கு போட்டுருணும் அது தான் கையோடு ந அந்த அந்த சரியான நேரத்தில் சரியான செயல் சரியான முறையில் செயல்பட்டால் தான் நாடு சரியான நிலையில் இருக்கும் வந்து தொழில்முனைவோரை ஊக்கப்படுத்துன்னால் அவங்களுக்குள்ள எல்லா திறனையும் அவங்க வளர்த்துக்கிட்டு சரி நல்லா எக்ஸாம் கரெக்டாக எழுதி அட்டன் பண்ணிவிட்டு எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டாங்கன்னா சரியான முறையில் சரியான நேரத்தில் எல்லாமே சரியான நேரத்தில் செயல்படும் பொழுது அந்த எக்ஸாமுக்கும் இப்போ பாஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள எக்ஸாமுக்குள்ளே மார்க்கும் வாங்கிவிட்டாங்க அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு ஏன் வேலைவாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்போ வந்து அரசாங்கம் வந்து பின் தங்கிய நிலையில் தானே இருக்குது அரசாங்கம் சரியான முறையில் செயல்படலன்னு தான் சொல்ல முடியும் அப்புறம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க இல்லம் தேடிக் கல்வின்னு கொண்டு வந்தாங்க மற்ற மாணவர்கள் படிச்சுட்டு ஒரு படிக்காத குழந்தைங்கள் வந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மற்ற இடங்களில் வந்து பேசும் பொழுது கொடுக்க சொன்னாங்க இல்லம் தேடி கல்வியில் வந்து எல்லாேருமே படிச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க